இப்போதைக்கு நாங்கள் எல்பிஜி ஜே சிலிண்டர்தான் பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அதுவும் ஒரு பத்து வருஷமாகதான் இருந்தாலும் நாங்கள் முன்னாடி வந்து விறகு அடுப்பு விறகு அடுப்புதான் பயன்படுத்திட்டுருந்தோம் விறகு அடுப்பு பார்த்திங்கன்னா விறகை போய் வெளியில் வெட்டி வந்து பயன்படுத்தி பயன்படுத்துவது ரொம்ப சிரமமாக இருந்தது அதுவும் மழை காலங்களில் பார்த்தீங்கன்னா விறகு நனைஞ்சி அடுப்பு சரியாக எரியாது சீக்கிரமாக சமைக்க முடியாது அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பவோ நாங்கள் வேலைக்கு போகவோ கொஞ்சம் சிரமமா இருந்தது இப்போதைக்கு பார்த்திங்கன்னா எல்பிஜி சிலிண்டர் இருக்கும்போது இல்லை சிலிண்டர் பயன்படுத்துகிற போது நாங்கள் சீக்கிரமாக சமைக்கிறோம் பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா கரி பிடிக்காது புகை வராது விறகடுப்பு பார்த்திங்கன்னா புகை பாத்திரமும் கரி பிடிக்கும் இந்த மாதிரி பார்க்கும்போது ஆனால் விறகு அடுப்பு பயன்படுத்தும்போது விறகை வந்து ஃபிரீயாக வெளியில் போய் வெட்டிகிட்டு வந்து சமைத்தோம் இப்போ பார்த்திங்கன்னா சிலிண்டர் காசு கொடுத்து வாங்கி அதை பயன்படுத்தினோம் அதனாலே சிலிண்டர் விறகு அடுப்புக்கு போய் சிலிண்டர் பயன்படுத்துவது ஒரு விதத்தில் தேவை தேவலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது